நான் வந்து சமைக்கிறத்துக்கு எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளோ அப்படின்னு சொன்னிங்கன்னால் ஒரு மணிநேரம் எடுத்துக்குவேன் ஏன் அப்படின்னா எதுவுமே வந்து நம்ம முன்கூட்டியே ரெடி பண்ணாத வச்சிருந்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றா ரெடி பண்றதுக்கு சாதம் அரிசி ஊற வச்சு அதிலருந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கெல்லாம் ரெடி பண்ணி ரசத்துக்கெல்லாம் ரெடி பண்ணி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ரெடி பண்ணி ஒவ்வொன்றா வந்து நம்ம ஆரம்மிச்சு முடிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஆயிடும் அதே சமயம் வந்து நம்ம இரவு நேரத்தில் வந்து நமக்கு ஒரு சில நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா காலையில் எந்திருச்சு ஒரு அரை மணி நேரத்தில் சாதமும் செஞ்சிடலாம் அதேமாதிரி சாம்பார் ரசமும் முடிச்சிடலாம் சீக்கிரம் முடிச்சிட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போக ஆரமிச்சிடலாம் அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு நான் நைட்டே வந்து ஒரு சிலதெல்லாம் நான் தயார் படுத்தி வச்சிக்குவேன் சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிக்குவேன் ரெடி பண்ணி வச்சேன்னா அடுப்புக்கிட்ட போனால் ஒரு அரை மணிநேரத்தில் நான் மூணு வேலையும் முடிச்சிட்டு நான் அடுத்த வேலைக்கு போயிடுவேன் பார்த்திங்கன்னா பிரியாணி செய்கிறதுக்கு மட்டும் எனக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா இஞ்சியிலிருந்து பூண்டுலேயிருந்து மல்லித்தழை புதினா அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கிறது அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் எனக்கு வந்து எதுவுமே நீட்டாக செய்கிறது தான் பிடிக்கும் அதனால் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பொறுமையாக உட்காந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நான் ரெடி பண்ணி அப்புறம் அதை அடுப்புக்கிட்ட போய் அது டேஸ்ட்டாக இறக்கி வைக்கிற வரைக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா அது ரொம்ப நேரம் ஆயிடும் ரொம்ப நேரம் ஆனாலும் பரவாயில்ல நான் டேஸ்ட்டாக சமைக்கணும் அப்படிங்கிறத மட்டுந்தான் நான் விரும்புவேன் பிரியாணி ஈஸி அப்படிங்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அந்த பிரியாணிக்கு உண்டானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி அப்புறமாக அந்த பிரியாணி ஸ்டார்ட் பண்ணி முடிக்கையில் பார்த்திங்கன்னா அது ரொம்ப கொஞ்சம் நேரம் ஆயிடும் ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தால் மட்டுமே தான் அது வந்து நம்மளுக்கு சீக்கிரம் செய்ய முடியும் இல்லாட்டின்னால் கொஞ்சம் லேட் ஆகும் அது ஒன்று தான் வந்து எனக்கு ரிஸ்க்கு மற்றபடி நான் வந்து சமைக்கிறது வந்து சீக்கிரம் சமைச்சிருவேன்